செல்லப்பிராணின்னு பார்த்தோம்னா எனக்கு நாய் பூனை புறா கோழி இதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம்னால் உண்மையாக நம்மகிட்டே இருக்கும் நம்மளுக்கு நாம் அதுக்கு உணவு கொடுக்குறதுங்கிறத விட நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் அந்த விதத்தில் எனக்கு நாய் பூனையை ரொம்ப பிடிக்கும் இப்போ நைட் நான் தூங்கிட்டு இருப்பேன் ஆனால் யார் வந்தாலும் சரி இப்போ மனுஷங்க யாராவது ஒரு திருடன் வந்தால் கூட டக்குனு எச்சரிக்கை கொடுக்குறதுல நாய் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஒரு பாம்போ பல்லியோ இப்போ நம்ம பக்கத்தில் வந்தால் கூட பூனை வீட்டுக்குள்ளே இருக்கும் அது டக்குனு உடனே அது அட்டேக் பண்ணிவிடும் அவ்வளோ பாதுகாப்பாகவும் இருக்கும் நம்ம மேலே பாசமாக இருக்கும் மெயின் நம்மளுக்கு வந்து சேஃப்ட்டியை கொடுக்குறதுல நம்ம வளர்த்த செல்லப்பிராணிகள் வந்து ரொம்ப பங்களிப்பாக இருக்கும் அதனால் எனக்கு செல்லப்பிராணிகள் வாங்கிற வளர்த்துறங்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்